சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம்

லீவுல்லாம் கொடுக்க முடியாது மேடம் எக்ஸாம் வந்துருச்சு மேடம் ஓகேயா எக்ஸாம் மேடம் இல்லாட்டின்னா நாங்கள் லீவு கொடுப்போம்

ஃபங்க்ஷன் உங்களுக்கு லீவு கொடுக்குறோம் ஓகே ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயே மறுநாள் வந்து விடுறதாருந்தால் ஓகே மேடம் ரெண்டு நாள்லாம் லீவு கொடுக்க முடியாது மேடம் இல்லை நான் குடு எக்ஸாம் டையம் பார்க்குறேன் மேடம் இல்லாட்டி நான் லீவு கொடுத்துருவன் மேடம் மேடம் நான் லீவு கொடுத்துருவன் எக்ஸாம் டையங்கறதை பார்க்குறேன் மேடம் எக்ஸாம் டையம் மார்க் வரனும் அ அதனால் சொல் சொல்கிறேன் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ